ஆ ஆமாம் நீங்கள் யாருங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் சரிங்க சார்

சார் நான் இப்போ வேலையில் இருக்கேனுங்களே சார் சரிங்க சார் சாயந்த்ரம் அஞ்சு மணிக்கு வரேங்க சார் லேபர்ஸோடு வ வரவா சார் சரி எத்தனை இன்ச் பைப் சார் டேமேஜ் ஆகிடுச்சுங்களா சார் சரிங்க சார் இருபது அடிக்குன்னால் ரெண்டு லேபராவது ஆகும் சார் அவங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு நாளைக்கு லேபர் சார்ஜு மொத்தமாக ஒரு தௌசண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அவங்களுக்கு லேபர் சார்ஜ் மட்டுமே வரும் சார் நான் வேலை வந்து நீங்கள் சொல்கிறது பொறுத்துதானே சார் நீங்கள் சொன்னீங்க அதுக்கான சம்பளம்தான் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து பார்த்துட்டு ஆ சரிங்க சார் அப்படின்னா ஒரு மூணு நாள் இருக்கு சார் எனக்கு இங்கே வேலை நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் மூணு நாள் கழிச்சுட்டு நான் வரட்டுமா சார் அர்ஜென்ட்டா சார்

சரி சார் அப்ப நான் இன்றைக்கு அஞ்சு மணிக்கு வரேன் வந்து பார்த்துட்டு எவ்வளவு ஆகும் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு வந்து உங்களுக்கு வேலையை முடித்து தரேன் சார் ம் சரிங்க சார்